சொல்லுங்கள் சார் யார் பேசுறிங்க ம் சரி சார் ம் சரி சார் பண்ணிடலாம் சார் நார்மல் வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்ல ஒரு பட்ஜெட் இருக்கு இப்போ வந்து கரிஷ்மா தான் ஹை பட்ஜெட்ன்னு சொல்லுவோம் பாக்கி அது வந்து கரிஷ்மா தான் வேணுமா அது வந்து நாங்கள் வந்து ஒரு இது ஐம்பதாயிரம் வாங்குறோம் சார் ஒரு இது ஃபோட்டோ பிடிச்சி ஆல்பம் பிடிச்சிபோட்டு தரதுலந்து ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துருவோம் அப்புறம் சீடி அப்புறம் சாஃப்டு காப்பியும் கொடுத்துருவோம் எல்லாமே ஆன் ஆனா ஐம்பதாயிரம் வரும் சார் இது நீங்கள் கரிஷ்மா தான் வேணும்ங்குறீங்க அதனால் ஐம்பதாயிரம் ஏன்னா கம்மிலயும் இருக்கு ஆனால் நீங்கள் இதான் கேக்குறிங்க ஆமாம்மா

ஆறும் பண்ணலாம் சின்ன சின்னதாக பண்ணனும்ன்னா ஆறு பண்ணலாம் சார் நல்ல வ்யூவ் பண்ணா நாலு ஃபோட்டோ மேக்சிமம் நாலு பண்ணலாம் ஓகே ஆ ரேட்டு வந்து இல்லை சார் ஏன்னா கரிஷ்மாங்குறது வந்து நாங்கள் பண்ணுறது கிடையாது நாங்கள் வெளில நாங்கள் எடுப்போம் எடுத்து வந்து நாங்கள் மஹாராஷ்ட்ராக்கு தான் அனுப்புவோம் அங்கே சொல்லி தான் ரெடி பண்ணி தான் வரும் வேண்ணா எங்களுக்கு உள்ளதை வேண்ணா நாங்கள் கம்மி பண்ணிக்கிறோம் ஒரு தெளசன்ட் டூ தெளசன்ட் த்ரீ தெளசன்ட் கம்மி பண்ணிக்கிறோம் எங்களுக்கு உள்ள அமௌன்ட்டை மட்டும்

ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ அது சரி சார் இது எவ்வளோ என்னைக்கின்னு சொல்லிட்டு சொல்லிறீங்கனா அட்வான்ஸ்ஸு அது மாரின் சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணுவோம் ஏன்னா வேறு ஃபங்க்ஷன் வந்தா அங்கே போயிர்ற மாரி இருக்கும்ல அதனால் சொல்கிறோம் அப்படிங்ளா இது நிச்சயம் ப்ரீ வெட்டிங்கு ஓகே சார் ஓகே சார் சேர் ஆ சார் இல்லை நீங்களே கேள்விப்பட்ருப்பிங்க நம்ப சரௌண்டிங் ஃபுல்லாக நம்ப தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்ன்னு நல்லா தான் இருக்கும் குவாலிட்டி நாங்கள் அதனால் தான் நிறையா பேர் வராங்க எங்களை தேடி அதனால் சொல்லிட்டு தான் நாங்கள்

சரி சார் ஓகே சார் சா ஓகே தேங்க் யூ சார்